நான் வந்து பயணம் செய்கிறதுக்கான காரணம்னா கூட பிறந்தவங்கள பார்க்குறதுக்காகவும் போவோம் வேறு ஏதாவது பொருளுங்க மு அத்தியாவசியமான பொருளுங்க வாங்கிறதுக்காகவும் பயணம் செய்வோம் முக்கியமான விஷயத்துங்களுக்காக ஒரு திருமணத்துங்களுக்கு போகிறது மற்ற விசேஷங்களுக்கு போகிறது இந்த மாதிரியான இதுங்களுக்காகவும் அடிக்கடி பயணம் செய்கிறோம் அந்த முக்கியமான காரணம்னு எடுத்துக்கிட்டாக்கா இது தான் கூட பிறந்தவங்கள பார்க்குறதுக்காக அடிக்கடி பயணம் செய்வோம் அடுத்து குழந்தைங்களுக்கு ஏதாவது முடியல உடம்புக்கு முடியல அப்படினா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காகவும் போவோம் இதை தவிர அனாவசியமான பயணம் எல்லாம் போகிறதில்ல நாங்கள் எங்கேயும்